எங்கள் ஊரில் வந்து முந்திரி செடினா அதிகமாக இருக்கும் அது வந்து எந்த நாள்லனா கோடை இந்த இந்த அக் எந்த மாசம் இது நவ என்ன மாசம் ங்க மே மே ஏப்ரல் ஜூன் மாசமும் மூணு மாசம் வந்து இந்த முந்தரிக்கொட்டை அதிகமாக காய்க்க கூடிய மாதங்கள் வந்து எங்களுக்கு வந்து வருசத்தில் அந்த மூணு மாசம் தான் வந்து அதிகமாக அந்த கொட்டை காய்க்கும் அதில் இந்த நாள்கள் வந்து மழைகள் பெய்யும் மழை பெய்யும் மழை பெய்யுனா அந்த மழை ம ம அந்த மழை வந்து ஜூன் மாசத்தில் ஃபர்ஸ்ட் பெய்யணும் ஆனால் வந்து அது விட்டுட்டு தொடர்ந்து லாஸ்ட் பெய்யுறதால் அந்த மழை பெய்யும் போது அந்த பூக்கின்ற பூக்கள் வந்து அப்டி அழுகி கொட்டிடும் அது அது கூட இருந்தால் வந்து பூச்சிகள் வரும் பூச்சிகள் அடஞ்சி கொட் முந்திரி கொட்டை வந்து காய்காது காய்க்காததால் வந்து வருமானம் வந்து எங்களுக்கு கம்மியாக இருக்கும் மற்ற மற்ற செடிகள் வந்து எங்கள் பகுதியில் வந்து அதிகமாக இருக்காது எங்களால் வளர்க்க முடியாது முந்திரி செடி தான் அதிகமாக இருக்கும் அதனால் பூச்சிகள் வந்து வராமல் வந்து நாங்கள் கா இருக்கிறதுக்காக மருந்து பூச்சி மருந்து அடிப்போம் பென்சின் பெனா அந்த மருந்துகளெலாம் வந்து முந்திரிக்கு அடிக்க கூடிய மருந்துகள் நிறையாயிருக்கு அதில் ஏதாவது ஒரு மருந்து வாங்கி நாங்கள் அடிப்போம்